எங்கள் பகுதியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா செஞ்சிகோட்டை இருக்கிறதுனால கோட்டை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்துவாங்கள் வருடவருடம் அது பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள பெருமளவில் ஈர்க்கிறது அது பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து திருவிழாவாக கொண்டாடப்படும் அது வந்து அந்தக்கால பாரம்பரியத்தை தொன்று தொற்றும் விதமாகவும் அந்த கலாச்சாரத்தை எல்லாம் பறைசாற்றும் விதமாகவும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் ராஜா ராணியினுடைய வாழ்கை முறைகள் இதெல்லாம் பற்றி விவரிக்கிறதாகவும் இருக்குது இது வந்து நிறையா சுற்றுலா பயணிகள் எல்லோரையும் தன் பக்கம் ஈர்த்து அவங்களுடைய கவனத்தெல்லாம் ஈர்க்கிற விதமாக அமையுது அது வந்து நடத்தப்படும் சில விளையாட்டுகள் சில போட்டிகள் எல்லாமே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் உள்ளூர் வாசிகள் எல்லோருமே போட்டியாளர்களாக பங்குபெற அனுமதியும் இருக்குது